அர்ச்சனா அர்ச்சனா அர்ச்சனா குட் மார்னிங் நாங்கள் இதுமாரி காலேஜ்லேருந்து வந்துருக்கோம் நாங்கள் வந்து லோன் வாங்குறத்துக்கு எங்களுக்கு எஜுக்கேஷன் லோன் வாங்குறத்துக்கு எங்களுக்கு வேணும் ம் அதனால் லோன் கிடைக்குமா இல்லைங்க ஏன் பேரெண்ட்ஸ் வந்து விவசாயம் பண்ணுறாங்க அது எதுவும் கவர்மெண்ட் ஜாப்பெல்லாம் யாரும் இல்லைங்க

இல்லைங்க எங்களுக்கு வந்து ஃபோர் லேக்ஸ் வேணும் எங்களுக்கு காசு

ஆ இல்லை பேன் கார்டு ரிஸீவ்டாக இல்லைங்க மேம் ஆதார் கார்டு தான் ரிஸீவ் ஆயிருக்கு பேன் கார்டு மட்டும் எப்போ லோன் தருவீங்க வாங்கிட்டு வந்து உடனே தருவீங்களா இல்லை டூ வீக்ஸ் கழிச்சு இல்லை இல்லை இது எஜுக்கேஷன் லோன் தானே நாங்கள் காலேஜ் தானே படிக்கிறோம் இது ஸ்காலர்ஷிப் ப்லான்லலாம் வரும்ல அது மாதிரி வாங்கிக்கலாம் அதனால் தான் கேட்குறோம் ஆ ஆ சரி ஓகே தேங்க் யூ